ஹலோ சார் சார் எங்கள் வீட்டில் வந்து ரூம் ஒன்று அடிஷனலாக அட்டாச் பண்ணணும் சார் ஆமாம் சார் ரூம் ரெண்டு ரூம் ரெண்டு ரூம் வேணும் ஆனால் இப்போ ஒரு ரூம் தான் இருக்குது எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு ரூம் ஆட் பண்ணித்தர்ற மாதிரி இருக்கும் சார் சார் நடுவில் மட்டும் தடுத்துக் கொடுக்குற மாதிரி வேணும் சார் சாமி ரூமே இல்லை சார் இங்கே ஒரே ஹால் மாதிரி இருக்குது நாங்கள் சாமி ரூமுக்குனு தனியாக ஒரு ரூமு வச்சு வச்சுருக்கோம் அந்த மாதிரி இதில் இல்லை ஒரு சிலாப் மாதிரியாச்சும் அடித்துக் கொடுங்க சார் சிலாப் மாதிரி அடித்து தனியாக ரூம் மாதிரி செட் பண்ணிக் கொடுங்க சார் சார் கொஞ்சம் நல்லதாக பண்ணிக் கொடுங்க சார் டிசைன் ஒர்கெலாம் வச்சு ஹால்லேயே ரூம் செட் பண்ணுற மாதிரி வேணும் சார் ரொம்ப மறைச்சிருக்கக் கூடாது ஒரு ஓரமாக இருக்கணும் அந்த ரூமே இருக்கிற மாதிரி தெரியக் கூடாது ஓரமாக இருக்கணும் அது ஒரு தனி ரூமாக போய்விடணும் அந்தமாதிரி வச்சுருங்க சார் நீங்கள் வந்த ஃபஸ்டு வீட்டைப் பாருங்க வச்சுக் கொடுக்கலாமா என்னவான்னு பாருங்க சார் நீங்கள் தானே போன தடவை வந்து ரூம் செட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டுப் போனீங்க ஏதாச்சும் பண்ணுங்க சார் சார் இங்கே இது வசதியாகவே இல்லையே எங்களுக்கு ஒரு சாமி ரூம் கண்டிப்பாக வேணும் சார் பூஜை ரூம் இல்லாமல் எப்படி இருக்கிறது வீட்டில் ஒரே ஹால் மாதிரி இருக்குது ஒரே ரூம் தான் இருக்குது அது பற்றாது சார் இது ஸ்டோர் ரூமும் இல்லை ஒன்றுமே இல்லை சரிங்க சார் அதாவது சாமி ஃபோட்டோ வைக்கிற அளவுக்கு மட்டும் ஒரு சின்னதாக ரூம் மாதிரி தடுத்து கொடுத்துருங்க அதில் ஒன்றும் சாமானெலாம் ஒன்றும் வைக்கப் போகிறதில்ல சாமி ஃபோட்டாே மட்டும்தான் வைப்போம் நாங்கள் நீங்கள் அந்தப் பெரிய ரூமில் கொஞ்சம் ஆமாம் ஒரு நாலஞ்சு பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி ரூமும் வச்சு அடுத்த ரூமை வந்து ரெண்டாக தடுத்து சாமி ரூமுக்கு மாதிரி வச்சுருங்க சார் நாங்கள் தான் வாங்கி வைக்கணுமா நீங்கள் வரும்போது வாங்கிகிட்டு வரமாட்டீங்களா எவ்வளோ சார் வேணும் அதுக்கு கல்லுக்கு சிமெண்டு அப்புறம் ஆள் வேறு வச்சு அழைச்சிட்டு வருவீங்களா அவர்களுக்கும் நாங்கள் தான் கொடுக்கணுமா சரிங்க சார் சார் அப்புறம் மாடி அந்த ரூமில் வந்து டிசைன் மாதிரி வச்சுக் கொடுக்கணும் சார் அந்த அலமாரி மாதிரி வச்சுக் கொடுக்கணும் சார் செல்ஃப்பில் சும்மா விளக்கு வைக்கிறதுக்காச்சும் ஒரு ரெண்டு ரெண்டு விளக்கு வைக்கிற மாதிரி அந்தமாதிரி பண்ணி கொடுங்க சார் ஆமாம் சார் சரிங்க சார் நாளைக்கு வரீங்களா சரி ஓகே சார் சரிங்க சார்